எனக்கு பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் தான் அதில் தோனி விராட் கோலி ஜடேஜா அவங்கள்லாம் சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவாங்க தோனி இருக்கறதிலேயே எல்லாரோடையும் அவர்தான் ரொம்ப சூப்பர் விளையாடுவார் இப்போ நடந்த ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் கூட அவர் விளையாண்டு அவங்க டீம் ஜெயித்தது ஜடேஜாதான் அந்த டீம் அந்த டீம்மில் கொஞ்சம் நல்லா விளையாண்டு கப் எடுத்துக் கொடுத்தாரு சிஎஸ்கேக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா இருக்கும் அது அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சாலும் அவனே இது வரையும் கப் அடித்ததில்ல நம்ம நாட்டுக்காரன்தான் அதிகமாக கண்டுபுடி கப் அடித்திருக்கான் விராட்கோலியும் சூப்பராக விளையாடுவார் ஆனால் அவர் டீம் அடிக்கடி தோத்துன்னுருந்தாலும் பரவாயில்லை விராட் கோலி நல்ல பிளேயர் சிஎஸ்கேலேயே ரொம்ப சூப்பராக விளையாடுவார் தோனிதான் கிரிக்கெட்னா செம்ம கேம் அது சூப்பராக யாராலேயும் விளையாட முடியாது தோனியத் தவிர